சாப்பிட்டோம் ஹோட்டல் ஹோட்டலில் சாப்பிடணுன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி இது சிக்கன் ஐட்டம் அப்படி சாப்பிடுவோம் தாபாக்களில் பார்க்கணுன்னா போய் தந்தூரி சாப்பிடலாம் அப்புறம் என்ன சேலட் ஐட்டம் அந்த மாதிரி சாப்பிடலாம் இப்போ நமக்குன்னு இப்போ பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி இட்லி ஆயில் ஐட்டம் இல்லாதது அந்த மாதிரி சாப்பிட்டுட்ருக்குறோம் ரொம்ப இப்போ சாப்பிட்ற விரும்புகிறதுன்னு பார்த்தோன்னா என்னது இந்த ராகி உருண்டை அந்த மாதிரி நார்மலாக இருக்கற இந்த கொழுக்கட்ட ஐட்டம் அந்த மாதிரியெலாம் சாப்பிட இப்போ பிடிக்குது வரகு சாமை இந்த மாதிரி எங்கேயாது பண்ணி வெச்சுருக்காங்களா மண்பானை சமையல் மாதிரி எங்கேயாவது வெச்சுருக்காங்களா மண்பானை ஹோட்டல் இருக்குது தஞ்சாவூரில் அந்த மாதிரி இடத்துல வெச்சுருக்காங்களா அங்கே அந்த மாதிரி எண்ணெய் இல்லாமல் கம்மியாக பண்ணுறாங்களா அங்கே போய் சாப்பிட்லான்னு ஒரு விருப்பம் இருக்குது இப்பெல்லாம் தாபாக்களில் இப்பெல்லாம் சாப்பிட்றத கொஞ்சம் நிறுத்தியாச்சு ஹோட்டல்கள்லேயும் சாப்பிடுறோம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டா ரொம்ப விருப்பமானது என்னென்று பார்த்தோன்னா அதுதான் ஆனியன் ஊத்தாப்பம் அதெல்லாம் ரொம்ப விருப்பமாக இருக்கும் இப்போ சப்பாத்தி அந்த மாதிரி தான் இல்லைனா கிழி பரோட்டா இப்போ புதுசாக வந்திருக்கு இல்லைனா கொத்து பரோட்டா இதெல்லாம் முன்னாடி விரும்பி சாப்பிட்டுட்ருந்தோம் பட் இப்போ இருக்கற காலகட்டத்தில் அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி எங்கேயாது ஆயில் இல்லாமல் கிடைக்கிற ஒரே ஒன்றே ஒன்று என்னென்னு பார்த்தா நம்ம இட்லி தான் இட்லி இல்லைனா சப்பாத்தி ஆயில் இல்லாமல் அது தான் சாப்பிட்டுட்ருக்குறோம் ரொம்ப பிடிச்ச உணவு அப்படின்றது இப்போ இருக்கற காலகட்டத்தில் இப்போ நான் விரும்பி சாப்பிடுறது கம்பு ராகி அந்த உணவு தான் ஹோட்டலில் அது கிடச்சா ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் இல்லைனா ஹோட்டலுக்கு போன உடனே நேராக இட்லி இல்லைனா சப்பாத்தி தான் விரும்பி சாப்பிடுவேன்